பா கூடிய வரைக்கும் பாம்பு கடியிலேருந்து நாங்கள் கொஞ்சம் எப்படி தற்காத்துக்கிறதுனால் வயலுக்கு போகிறப்ப கொஞ்சம் க கையை தட்டிகிட்டு போவோம் சமயத்தில் குச்சி கிச்சி எதுனால் எடுத்துகிட்டு இப்படி வரப்பில் இப்படி தட்டிகிட்டு போகிறப்ப அது அந்த ஓசை அந்த அதிர்வுகளில் அது கொஞ்சம் ஓரமாக போயிடும் ஓரமாக போயிடும் இருந்தாலும் நழுவிடும் அது எங்க கண்ணில்ப்பட்றதில்ல அதில் போயிட்டிருக்கும் பொதுவாக வீட்டில் படுக்கிறப்ப வந்து நாங்கள் அந்த வீட்டில் நம்ம அந்த செவரு ஓரமாக படுக்காமல் ஒரு அடி தள்ளி த பாயை பாயைவோ ப பாயை போட்டு படுக்கிறப்ப விஷ ஜந்துக்கள் கூடிய வரைக்கும் அந்த கார்னரில் தான் போகும் அந்த வீட்டோடய கார்னரில் அந்த ஓரமாக தான் போகும் அதனாலே அது ஓரளவுக்கு இதாக அடிச்சுர்லாம் இப்படி தான் நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் தபாலிச்சுக்கிறோம் அப்படி சப்போஸ் பாம்பு கடி ஏற்பட்டுச்சுன்னால் உடனே நாங்கள் வந்து பதட்டப்படுறதுல்லை பதட்டப்படுவது எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ளலாம்ன்ட்டு அது ஒன்றும் அது என்ன சாதாரணம் தானே தபாலிச்சிக்கலாமே இப்போ தான் அரசாங்கத்தில் மருந்து ஆஸ்பத்திரி போனால் மருந்து இருக்கே ஊசி போட த உயிரை காபந்து பண்ணிடலாம் அப்டின்னு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்திக்கிட்டு கொஞ்சம் இதாக இருந்தோம்னால் நம்ம பண்ணிக்கலாம் கு உடனே அந்த கடிப்பட்ட இடத்துல ஒரு இது சொல்லுறாங்க ஒரு துணியை வச்சு கட்டுங்க ஒரு ஒரு சணலை சணலையோ ஏதோ இருக்கிறத வச்சு கட்டுங்கள்ங்கிறாங்க சோ இந்த சோப்பை போட்டு கழுவிட்டு கட்டுங்கள்ங்கிறாங்க உடனடியா கடித்த உடனே நாங்கள் எனக்கு தெரிஞ்சங்கிறது கட்டுறது தான் ஒரு கைலியாக இருந்தாலும் கிழிச்சிக்கிட்டு வேட்டியாக இருந்தாலும் கிழிச்சி உடனே கட்டிவிட்டு நாங்க ஒடனே ஆஸ்பத்திரி வந்துடலாம் அது ஒரு மெத்தடு இருக்குது அது ஒன்றும் பண்ணாது கூடிய வரையும் பதட்டப்படாமல் இருந்தோம்னாக்கா நம்ம அதில் தபாலிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பதட்டப்படுறப்போ தானே இதயம் வேகமாக துடிக்கிது பம்பு அதிகமாக பண்ணுது ரத்தம் உடல் பூரா சுற்றி வர்றப்ப கொஞ்சம் அது விஷம் வந்து ஏர்றதுக்கான வாய்ப்புகள் கூட கொடுக்குறோம் நம்ம அதனாலே பதட்டப்படாமல் கொஞ்சம் தன்னம்பிக்கையோட இருந்தோம்னா எதையும் சமாளிக்கலாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அப்புறம் இந்த கிராமங்களில் இந்த சமயத்தில் இந்த தேள் கடி கடிச்சுதுன்னா இந்த தும்பை செடி பக்கத்தில் தான் நிறையா மொளச்சு கிடக்கு எங்கள் பக்கமெலாம் கிராமத்தில் தும்பை செடியை அந்த வெற்றிலையில வச்சு கொடுப்பாங்க தின்னம்னால் அது கூடிய வரைக்கும் தேள் கடியிலேருந்து மீண்டுடலாம் திரும்ப ஆஸ்பத்திரிக்கு போனமுன்னால் நம்ம அங்க மருந்து வச்சுருக்காங்க விஷ முறிவு மருந்து இருக்குது உடனே போட்டுடறாங்க அதெலாம் ஒழுங்கா இப்போ அதுக்கெலாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஆஸ்பத்திரியெலாம் நியரஸ்ட்டு ஆஸ்பத்திரியில் உடனே அது எல்லா இது விஷ விஷ முறிவுக்கு வந்து தனியாகவே இருக்குது உடனே நல்லா கவனிக்கிறாங்க நல்லா பண்ணுறாங்க